ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஆட்டோங்களா சார் சார் நான் பல்லடத்துலேருந்து பேசுறேங்க கோயிலுக்கு போகணுங்க பல்லடத்துலேருந்து சித்தப்பாளையம் கோயிலுக்கு போகணுங்க அந்த கோயிலுக்கு போகறதுக்கு சார்ஜர் எவ்வளோ வருங்க போகறத்துக்கு இரநூறுவா வருங்களா சரி சரி பக்கத்தில் ஒரு நாலு கோயில் போகணுங்கனு சார் ஆமாம் நுப் பல்லடத்தில் மாசாணி அம்மன் கோயில் போகணும் ஆமாம் மாசா மாசாணி அம்மன் கோயில் போகணும் இந்த பக்கம் போகணும் இந்த சுத்துவட்டாரத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயில் எல்லாம் போகணுங்க இது பணம் எவ்வளோ வருங்க சார் சார்ஜர் எவ்வளோ வரும்

ஆமாங்க அண்ணா கிலோமீட்டருக்கு முப்பதுரூவா போட்டு கொடுக்க சொல்லுறீங்க சரி சரிங்க அது வந்து எப்படிங்கனுங்கண்ணா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லைங்க முப்பதுரூவாய்ங்க போது ஜம ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது

ஓகே ஓகே சரி அப்புறோம் ம மறுநாள் அந்த கோயிலுக்கு போகணும் அது என்ன ரேட்டு வருங்க மறுநாள் இன்னும் ஒரு ஒரு மத்தியானம் வரைக்கும் அப்படியே கோயிலுக்கு போகணுங்க பக்கத்தில் ஒன்று ஆ மத்தியானம் வேணா வேறு வேறு கோயில் வேறு வேறு எங்கெங்க என்ன கோயில் இருக்குதோ அந்த பக்கத்தில் எல்லாம் போகணுங்க அ எத்தனை கோயில் இருக்குதுங்க அந்த பக்கத்தில்

ஓ உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் ஆ உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் இருந்தால் சொல்லுங்கள்

ஓ அங்கே செஞ்சேரி மலை முருகன் கோயில் இருக்கு சரி அங்கே உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அது வேணா நம்ம ரேட்டு பார்த்து நான் கொடுத்தட்றேன் ஆ அப்போ ஒரு நாளைக்கு என்ன வாடகை வருதுங்க அப்போ ஒரு நாளைக்கு ஆட்டோ வருதுங்க அண்ணா காலையில் எடுத்தோம்னா ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ வரும் சாய்ந்தரம் வரைக்கும் எவ்வளோ வருங்க

ஓகே ஆ ஒரு நாள் ஒரு இல்லை ஒரு நாளைக்கு முழுவதுமே எவ்ளோங்க அண்ணா வரும்

ஆ ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஏழ்ரூவா போட்டுக்கலாங்களா ம் ஆ

அதான் போகணுங்க ஆட்டோவில் போகணும் இரநூறுவா சொல்லுறீங்க கிலோமீட்டருக்கு ம் என்ன வேறு நிற்க பெரிய வண்டிக்கும் ஒரு ரேட்டு போடுறாங்க இப்போ பன பன்னெண்ட்ருவா போடுறாங்க நீங்கள் இந்த ஆட்டோவில் இருந்து அவ்வளோ ரேட்டு போடுறீங்க இல்லையா

சரி சரிங்கண்ணா கலந்து பேசிவிட்டு வீட்டில் கலந்து பேசிவிட்டு கூப்பிட்றேங்க தேங்க் யூங்க